நான் நாங்கள் சேகரித்த ஸ்டாம்ப் பேடுகள் மதிப்பு என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் மியூஸியமோ இல்லைன்னா பொருட்காட்சி அரங்கத்துக்கு எடுத்துகிட்டுப் போனால் அதோட மதிப்பு கவுர்மெண்ட் என்ன போட்டிருக்காங்க என்ன ஏதுனால் பார்த்தா தான் தெரியும் அதை பற்றி எனக்கு அவ்வளோவாக நான் எடுத்துகிட்டுப் போகல வீட்டில் சேஃப்டி பண்ணி வெச்சு என்னோட வருங்கால சந்ததிதிகளுக்கு உதவுன் சொல்லி தான் நான் அதை வச்சுருக்கறேன் பார்த்து நான் ரசிச்சுக்குவேன் ஆனால் எனக்கு பொருள்காட்சிக்கோ மியூஸியத்துக்கோ எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் வரல